எங்கள் வீட்ல நித்தமல்லி செடி இருக்குது ஜாதி மல்லி செடி இருந்துச்சி முன்னாடி வீடு சின்ன ஒரே அடுக்கு இருக்கும் போது ஜாதி மல்லி செடி தான் வெச்சுட்டு இருந்தோம் ஆனால் அது வந்து நாங்கள் வீடு கட்டும் போது கொஞ்சோண்டு ஒடித்து வைக்கலாம் அப்படின்னிட்டு பார்த்தோம் அப்புறமா வேரோடு புடிங்கின்னு வந்துடுச்சி அந்த செடியில் நிறைய பூ பூக்கும் ஆனால் எங்கள என்னால் அதை கீழே உழுந்து ஒடிஞ்சுட்டதும் என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அது ரொம்ப கஷ்டமாக போச்சு அதுக்கப்புறமா ஜாதி மல்லியும் நித்தமல்லியும் வந்து புது வீடு இன்னொரு இன்னொரு அடுக்கு கட்டிட்டு வீட்டு வேலை எல்லாம் முடித்த பின்னாடி நான் வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்ச பின்னாடி திருப்பியும் ஜாதி மல்லியும் நித்தமல்லி செடியும் வைச்சோம் ஆனால் வேறு செடி எல்லாம் மொளைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அதை க்ளீன் பண்ணலான்னுட்டு இந்த செடியை பிடிங்கிட்டேன் ஜாதி மல்லி செடியை பிடிங்கிட்டேன் அதுக்கப்புறமா அதை நட்டாலும் வரவே இல்லை இப்போதிக்கு சரி நித்தமல்லிப்பூ செடியை அப்டியே இருக்குது ஜாதி மல்லி செடியை பிடிங்கிட்டேன் நித்தமல்லி செடி மட்டும் இப்போதிக்கு மேலே போய் பூத்து பூ பூக்குது ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு முப்பது ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா பூ வந்து பூக்குது அதனால எனக்கு ஜாதி மல்லிப்பூ செடியும் நித்தமல்லிப்பூ செடியும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போதிக்கு எங்கள் வீட்டில் ஜாதி நித்தமல்லி செடி தான் இருக்குது அதே போல் எங்கள் வீட்டில் வந்து குண்டு மல்லிப்பூ செடி இருக்குது அது குண்டு மல்லி நிறைய பூக்குது அது பூத்த உடனே மறுபடியும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டா நல்லா ஒரு கொஞ்சம் நாளில் துளிரு வெச்சி மறுபடியும் பூக்குது தினைக்கும் வந்து எங்கள் பொண்ணு தான் எனக்கு கட்டி கொடுப்பா பூ வந்து அப்புறமா தொட்டிலே வந்து செம்பருத்தி பூ வைச்சிருக்குறோம் செம்பருத்தி செடியும் நல்லா இருக்குது அது குட்டியா மிதமாக அது மாதிரி இருக்குது அந்த அதனுடைய கலர் ரெட் கலரில் இருக்குது அதனால் எனக்கு அந்த பூச்செடியும் பிடிக்கும் ஆனால் நான் இப்போதுலாம் மேலேயே போய் செடிக்கு தண்ணி ஊத்துறதே இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் பசங்க தான் செடிக்கு தண்ணி ஊத்துகிறாங்க மாடி மேலே போகிறத்துக்கு எனக்கு கால் வலிக்குது அதனால் இப்போ போகிறதே இல்லை ஆனால் இருந்தாலும் செடிங்க வந்து எனக்கு பிடிக்கும் அதனால் எங்கள் வீட்டில் அந்த செடியை வந்து வளர்த்துட்டு இருக்கிறோம் கொடின்னும் போது வெற்றில கொடி வைச்சிருக்குறோம் வெற்றில செடி எங்கள் வீட்டுலயே இருக்குது அதுக்கு வந்து சாமி கும்பிடணும்னா எங்கள் வீட்டுலயே போய் மேலே போய் மாடி மேலே இருந்து ரெண்டு வெற்றில அறுத்துன்னு வந்துடுவோம் துளசி செடி வைச்சிருக்குறோம் அதுக்கப்புறமா அங்கே பக்கத்து வீட்டில் வந்து நிறைய ரோஜாப்பூ செடி எல்லாம் வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க அந்த பூச்செடியும் எடுத்துன்னு வந்து வைச்சிருக்குறோம்